சாப்பாடு இட்லி குருமா செஞ்சுருக்குறோம் நைட்டு

இடியாப்பம் பண்ணுறோம் அதுக்கு சக்கரை பால் பச்சை பால் பாலுக்கு ஊற்றி வேண்ணால் சக்கரை போட்டு ஆ அது ஆ சாதாபால் பால் காய்ச்சி தேங்காய் வந்து எல்லாம் இல்லைம்மா பாலை வேணால் காய்ச்சி சக்கரை போட்டு அப்படி வேண்ணால் சாப்பிடுங்க

இட்லிக்கு வந்து குருமா தான் உருளக்கெழங்கு குருமா ம் ஆ சரிங்க ஆ சரி உனக்கு இடியாப்பம் ரெடியாக இருக்குது தேங்காய் பால் ஆ பால் வச்சு ஆ ஆ சரி ம் சரி ஆ

ஆ உங்களுக்கு இடியாப்பம் செஞ்சு பால் பால் ஊற்றி அதில் சக்கரை கொஞ்சோண்டு போட்டு அப்படி சாப்பிடுங்க ம் சரி